எனக்கு ஓர் சிறிய சிறிய சிறப்பு திறமை உண்டு எனக்கு கிரிக்கெட் விளையாடுவதுதான் சிறப்புத் திறமை என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் அதில்தான் என்னோட முழு முயற்சியை வைத்து நான் விளையாடுகிறேன் அந்த விளையாட்டை நான் சிறு வயதிலிருந்து விளையாடிக் கொண்டிருக்கின்றேன் அது விளையாட்டு என் மனதிற்கு மிகமிகப் பிடித்த விளையாட்டாகும் ஏனென்றால் தொலைக்காட்சியில் கூட கிரிக்கெட் விளையாட்டைதான் மிகவும் கூர்ந்து பார்ப்பேன் மிகவும் மகிழ்ச்சியுடன் பார்ப்பேன் எப்பொழுது எப்பொழுது கிரிக்கெட் கிரிக்கெட் விளையாட்டு தொலைக்காட்சியில் பகிர்ந்தாலும் நான் அதைப் பார்க்க ஓடுவேன் அதை நான் சிறு வயதிலிருந்தே வளர்த்துக் கொண்டிருக்கின்றேன் அதை வளர்த்துக் கொள்ள வெறும் நான் விளையாடிக் கொண்டே இருப்பேன் காலை முதல் மாலை வரை என்றும் விளையாடிக் கொண்டு இருப்பேன் இவ்வாறு விளையாடி விளையாடி இந்த சிறப்புத் திறமை என்னுள் வந்தது மற்றும் நான் சிறப்பாக கதை எழுதுவேன் கதை எழுதுவதால் கதை எழுதுவதும் என் ஒரு சிறப்பு திறமையாகும் நான் சிறு வயதில் இருந்து கனவு கண்டு கொண்டு இருப்பேன் கனவு கொண்டு இருப்பேன் இவ்வாறு கனவு கண்டு கண்டு கண்டு இப்பொழுது நான் சிறப்பாக ஒரு ஓர் கதை எழுதிக் கொண்டிருக்கின்றேன் கதையில் கூட என் மனதிற்கு பிடித்தவாறு எழுதிக் கொண்டிருக்கின்றேன் இதுதான் என் எனக்குள் இருக்கும் சிறப்பு திறமைகளாகும்